ஹலோ சொல்லுங்க ஆமாம் ஆமாம் ஃபோட்டோகிராஃபர் தாங்க சொல்லுங்க நிலா ஃபோட்டோஸ் டிஎன் பாளையத்துலேருந்து பேசுகிறேங்க சொல்லுங்க சரிங்க ப்லேசு இங்கே லோக்கலில் இங்கே குண்டேரி பள்ளம் கொடிவேரி பவானி சாகர் இப்படியெல்லாம் எடுப்போம் இங்கே லோக்கலில் அவுட்ரில் வந்து இங்கே ஊட்டி கோ காட்டேரி குன்னூர் பக்கத்தில் காட்டேரி பங்களா இருக்குது அங்கே போனோம்னால் எல்லாமே இருக்குது அங்கே ஏன்னால் மேக்சிமம் வந்து அங்கே தான் அதிகமாக போவோம் ஏன்னால் அங்கே எல்லாமே இருக்குது அங்கே கார்டனிருக்குது ஃப்ளவர்ஸு அது அப்புறம் அது இல்லாமல் இந்த ட்ரெயின் ஒன்று வராங்க ஊட்டி ட்ரெயின் வந்து கிராஸ் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு கிராஸ் ஆகும் அது எல்லாம் வெச்சினால் அங்கே அருவியும் பக்கத்திலருக்குது ஒரு அருவி ஒன்று சின்ன அருவி ஒன்றிக்கு அப்புறம் மலையில் தேயிலை தோட்டம் இப்படி கார்டன்னு இது எல்லாமே இருக்குது சுற்றி ஹில்சாக இருக்குது மேகங்களெலாம் அப்படியே நிறையா அடலடலாக வரும் பார்க்கறக்கு நல்லாயிருக்கும் அதனால் நல்ல இடந்தான் ம் சொல்லுங்க ஒரு ஃபோட்டோகிராஃபரு அப்புறம் ஒரு வீடியோகிராஃபரு அப்புறம் ட்ராலி ஆ ட்ராலி ட ட்ரோன் வேன்னு கேட்டாங்கனால் ட்ரோன்னு கொண்டு வருவோம் ரேட்டு வந்து ஆ நீங்கள் சொன்னிங்க நாங்கள் சொன்ன இடத்துக்கு வந்தா போவது நாங்கள் ரெகுலராக போகிற இடம் நீங்கள் ஏதாச்சு உங்ளுக்கு தெரிஞ்ச இடம் இருந்துதுனால் அங்கேயும் கூட வந்து எடுத்து கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சின இல்லை அவுட் டோர் எடுக்கிறக்குங்ளா அவுட் டோர் எடுக்கிறக்கு மேக்சிமம் வந்து ஒரு வீடியோகிராஃபருக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்க வேண்டியது இருக்குங்க அப்புறம் எங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர்ளுக்கு வந்து அவுட் டோர் எடுக்கணும்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆகும் ஒரு ஒர் நாளைக்கு எவ்வளோவுக்கு எடுக்கறிங்ளோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாறும் கொண்டு வருவோன்னால் மேக்அப்பு வேணுங்கிற பொருளும் கொண்டு வரணும் அதில் லேடிஸுக்கு மேக்அப் பண்ணுற ஐட்டம் அப்புறம் அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அடிக்கடி ட்ரெஸ்ஸு மாற்றி எடுக்க வேண்டி இருந்ததுனா அதுக்கு தகுந்த மாதிரி சுடிதாரு குர்தா இந்த மாதிரி எதாச்சு மாற்றி நீங்கள் எடுக்கிற உங்கள் விருப்ப இங்கே இருந்ததுனால் கலர் ட்ரெஸ்ஸு நாங்கள் கொண்டு வரணும் அவ்வளோ தான் ஆ சொல்லாம் அதாவது நா மே மேக்சிமம் வந்து ஞாற்றுக்கிழம சனி ஞாயிறு போகக்கூடாது அவுட் டோரில் ஏன்னால் க்ரௌடு நிறைய இருக்குது நிறைய மக்கள்ளுடைய நடமாட்டம் ஸ்டூடெண்ட்டுக்கு இவங்கள்ல வந்து டிஸ்டப்பாக இருக்கும் அ திங்கள் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம எங்கே வேண்ணாலும் போய் ஷூட்டிங் பண்ணலாம் சனி ஞாயிறு மட்டும் பண்ண முடியாது சொல்லு அமௌண்ட்டுங்களா ஃபங்க்ஷன் கேட்டு கேட்குறிங்ளா இல்லை அது மொத்தமாக வந்து ஏன்னால் ஃபோட்டோ எடுக்கிறது எவ்வளவு ஆகும்ன்னு சொல்ல முடியாது வீடியோவுக்கு வேண்ணா ஒரு இருபது ரூபாலிந்து முப்பதஞ்சு ரூபா வரைக்கும் வரையும் அவுட் டோர் எல்லாம் எடுக்கணுனா ஒரு முப்பது ரூபா வரைக்கும் வரும் வீடியோ ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கறிங்ளோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சே அன்னிக்கிலாம் வந்து முதல்லலாம் ரோல் கணக்கில் ரோல் கணக்கு எடுத்துகிட்ருந்தோம் ரோல் கணெக்கெல்லாம் இல்லை அதனால் இப்போ வந்து நாங்கெலாம் இந்த சீடி கணக்கு தான் ஒரு சீட்டுக்கு வந்து எழுநூறு ரூபா ஒரு சீட்டுக்கு வந்து டொல்லு பன் பன்னெண்டுக்கு முப்பத்து ஆறு சைஸுலுக்கிற அந்த சீட்டு வந்து எழுநூறு ரூபாய் வரைக்கும் பண்ணுறோம் ஒரு சீட்டுக்கு ஆ சரிங்க சரிங்க சரிங்க ஓகே